எங்கள் ஊரில் நெய்யுறவங்க தான்ப்பா ஜாஸ்தி அது போக ஆசாரிகள்லாம் இருக்கிறாங்க அவங்களும் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்ருக்கிறாங்க கடை கம்புட்டெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது கிராமத்தில் இருக்கிற கடையில் பார்த்தோமுன்னா எல்லா ஒரு எங்களுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் வச்சிருக்கிறாங்க அது போக இந்த சுண்ணாம்படிக்கிறவங்க இதே ரோட்டில் இந்த வண்டிகளை வச்சு ஏதா இட்லி கிட்லி அதை இதை எல்லாம் விற்று எல்லாம் சாய்ந்திரமானா மக்களுக்கு நன்மைகளெல்லாம் ஏகப்பட்ட நன்மைகள் பண்ணுறாங்க அங்கே அங்கே அங்கே அங்கே இது சிற்றுண்டிகளெல்லாம் வச்சு எங்களுக்கு வேணுங்கிறத சாய்ந்திரமானா எல்லோருமே ஏதேதோ வச்சு கொடுப்பாங்க நல்லா சாப்பிடுவோம் அதே மதியம் வந்து சாப்பிட்டு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வாய்ன்ட்டு வந்து கொடுப்போம் இது போக எங்கள் கிராமத்தில் வேற என்னனா ஒரு கைத்தறிக்காரனுக்கு பட்டு போடுறவங்க இருக்கிறாங்க கைத்தறிக்காரங்களுக்கு ஒரு சாயம் போடுறவங்க இருக்கிறாங்க கைத்தறிக்காரருக்கு இது கண்டுக்கு தர்ற நூல் சுற்றிக் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க அது போக ரோல் சுற்றி அதாவது எங்கள் தறிக்குண்டான மெட்டெரியல்கள் என்னென்ன இருக்குதோ அதையும் பண்றதுக்கெல்லாம் எங்கள் கிராமத்தில் ஏகப்பட்ட ஆளுகள்லாம் என்னென்ன வேணும்னா பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோ தான்